எங்கள் பாட்டிக்கு முதுகு வலி வந்துச்சு எனக்கு முதுகு வலி வந்தப்போ பாட்டிகிட்ட போய்ட்டு என்ன வைத்தியம் பண்ணலான்னு கேட்டப்போ சொன்னாங்க ஊமத்தன் இலைய எண்ணெயில் வாட்டி போட்டுக்கோப்பா அப்டின்னு சொன்னாங்க நானும் போய்ட்டு போட்டேன் ஆனால் எங்கள் தாத்தாக்கு வந்து அதல்லாம் பிடிக்காது நாட்டு வைத்தியம்லாம் போட்டால் கேக்காதுன்னு சொல்வாங்க போய் டாக்டர் பாருப்பா அப்டின்னு சொல்வாங்க நான் என்ன பண்ணேன் பாட்டி அந்த காலத்திலல்லாம் சொல்கிறதுலாம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் அவங்களாம் அந்த காலத்திலேந்து தான் வந்திருக்காங்க அப்போது வந்து எனக்கு அவங்க சொல்றதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்பேன் எனக்கும் கேட்கும் அந்த வலி அதனால் சொல்லிட்டு அவங்க சொல்றதலாம் நான் கேட்பேன் ஆனால் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சண்டை வரும் அது வந்துட்டு சரி இருக்காதுப்பா அப்போது நாங்கள் செஞ்சோம் இப்போ நல்லா இருக்காது நீ போய்ட்டு டாக்ட்ரை பார் உனக்கு வலியும் போகாது அப்டின்னு சொல்வாங்க நான் அவங்க சொல்வாங்களே அப்டின்னு சொல்லிட்டு நானும் போய்ட்டு டாக்ட்ரை பார்ப்பேன் அப்பயும் எங்கள் பாட்டி வந்துட்டு நீ போகாத காசு தான் வேஸ்ட்டாக போகும் நான் இந்த வலி இந்த வைத்தியம் கேக்கலை ஊமத்திய எலை வைத்தியம் கேக்கலை சொல்லிட்டு இன்னும் ஏதோ ஜீரகம் மஞ்சள் வேப்பிலை அதலாம் அரைச்சி போடுவாங்க நானும் அதை போட்டுப்பேன் போடுவேன் அதுவும் கேட்காது எங்கள் தாத்தா போய்ட்டு எங்கோ ஏதேதோ இலையெல்லாம் போய் பிச்சுட்டு வருவார் அது வயலில் உள்ள எலையெல்லாம் அதலாம் பிச்சுட்டு வந்து போடுவாங்க அப்பவும் கேட்காது நா அப்பவும் கேட்காது அப்பவும் டாக்டரை போய் பாருப்பா அப்டின்னு சொல்வாங்க நான் போக மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு பிடிக்காது டாக்ட்ரைலாம் பார்த்தா எந்த உடம்பு சரியில்லேன்னாலும் நான் டாக்ட்ரை பார்க்க போகவே மாட்டேன் நாட்டு வைத்தியம் சில சில வைத்தியங்களை தான் கேட்பேன் அப்பவும் பாட்டி வந்து ஒரு நாள் போட்டாலாம் கேட்காது முதுகு வலி ஊமத்தை எலைய வாட்டி இன்னும் ஒரு ஒரு வாரம் போட்டு பார்ப்போம் அப்டின்னு சொன்னாங்க நானும் கொஞ்சம் போட்டு பார்த்தேன் அப்பவும் கேக்கலை அந்த வேப்பிலலாம் மஞ்சள்லாம் அரைச்சி போட்டாங்க கேக்கலை எங்கள் தாத்தா கடையில் போய்ட்டு பேண்டேஜ் வாய்ன்ட்டு வந்தார் அதை போட்டேன் அதை போட்டப்பயும் எனக்கு சரியாக கேக்கலை அப்பவும் பாட்டி போய்ட்டு சில இன்னும் நிறையா பாட்டி என் தெருவில் இருக்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்டலாம் போய்ட்டு அந்த கேட்டாங்க இன்னொரு நிறையா பாட்டி அந்த தெருவில் இருப்பாங்களா அந்த பாட்டிகிட்டலாம் போய் கேட்டாங்க அவங்களும் அதே தான் சொன்னாங்க ஊமத்தை இலைய வாட்டி போடுப்பா சரியாக போய்டும் ஒரு நாள் போட்டேன் ரெண்டு நாள் போட்டாலாம் சரியா போகாது இன்னும் கொஞ்ச நாள் போட்டு பார் ஒரு வாரம் அப்டின்னு சொன்னாங்க நானும் போட்டு பார்த்தேன்